எங்கள் பூர்வீகத்தில் வந்துட்டு கலை வடிவங்கள்ன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மலைகள் தான் வந்துட்டு சேலத்தை சுற்றி இருக்குது சேலமுக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் சுற்றி இருக்கற சேர்வராயன் மலைகள் தான் அந்த சேர்வராயன் மலைகள்ங்கிற பெயர் மருவி மருவி தான் சேலம்ன்னு ஆகி இப்போ சேலம்ன்னு இருக்குது மலைகள் இருக்கறதுனால் அங்கே இருக்கற கலை வடிவங்களில் முக்கியமான ஒன்று வசந்த காலத்தில் பூக்கள் பூக்கும் இல்லையா அந்த பூக்களை வச்சு ஏற்காட்டில் வந்துட்டு கண்காட்சி நடத்துவாங்க சாதாரணமாக பூக்களை போய் பார்க்குற மாதிரி இல்லை அந்த பூக்களை வச்சு சிற்பங்கள் செய்வாங்க உதாரணத்திற்கு யானைகள் ஒட்டகங்கள் மற்றும் மனிதர்கள் கூட அதில் பூக்களை வச்சு சிற்பமாக செய்கிற ஒரு கலை இன்றளவும் எங்கள் ஊரில் இருந்துகிட்டுருக்கு இந்த கலை வந்துட்டு வருடந்தோறும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்து பயணிகளை ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறது சேலமுக்கு வரக்கூடிய முக்கிய வருவாய்களில் டூரிஸம் வருவாயிங்கிறது வந்து ரொம்ப குறைவான பங்கு தான் அந்த குறைவான பங்குக்கும் வித்திடிகிறது வந்துட்டு இந்த பூ சிற்பக்கலை தான் அதே மாரி இங்க வந்துட்டு சிற்பங்கள்ன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி மலைகளாக இருக்கிறதுனால ரொம்ப காலமாக இங்கே இருந்த மக்களுக்கு சிற்பங்கள் செய்கிற தொழில் வந்துட்டு கை வந்த கலை தான் சிற்பங்கள் செய்றது மற்ற ஊர்களில் செய்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு மேலேருந்து கீழே செதுக்காமல் கீழேருந்து மேலே செதுக்குவாங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல மலை சார்ந்த மற்றும் மலை மலையால் கிடைக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்த சிற்பக்கலைகள் இங்கே சேலத்தில் வந்து நிறைய வந்து கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மலை வாழ் பகுதிகளுக்கு போனிங்கன்னாவே அங்கே மரத்தால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் மூலிகளால் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பாண்டங்கள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் மண் பானைகள் அதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு களிமண்ங்கிறது மிக மிக குறைவு அதனால் வந்து மண் பானைகள் வந்துட்டு வெளி ஊர்லேருந்து களிமண் வாங்கிட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் செய்கிற க மண்பானைகள் ரொம்ப தரமானதாக இருக்கிங்கறத கண்டு நான் பல முறை ஆச்சிரியப்பட்ருக்கேன் ஏன்னா இங்கே இருக்கற வெகுஜன மக்கள் கற்களால் ஆன குடுவைகள தான் வந்துட்டு பயன்படுத்துவாங்க அந்த காலத்துலேயிருந்தே ஏன்னா இங்கே பாறைகளும் நாங்களும் ஒன்றாகி விட்டோம்ன்னு சொல்லலாம் சேலமுங்கறது வந்து சுற்றி மலைகள் சூழ்ந்து இருக்கிறதுனால நாங்கள் எதை வேணும் எதாவது எங்களுக்கு வேணும் இது எங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா எங்களுக்கு முதல்ல நியாபகம் வர்றது அந்த மலைகள் தான் அந்த மலைகளில் இருந்து எப்படி ஆயுதங்கள் செய்யலாம் கற்களை கொண்டு எப்படி வீட்டு உபயோக பொருட்களை செய்யலாம் பாறைகளை கொண்டு எப்படி சிற்பங்கள் செய்யலாம் கோவில்களுக்காக இப்போ இதே மாதிரி சிந்தனைகள் மட்டும்தான் இங்கே இருந்த மக்களுக்கு இருந்தது இதற்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு மலையிலிருந்து சம நிலப்பரப்புக்கு வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது மலைகள் நமக்கு தருகின்ற கொடைகளை மக்கள் மனதார ஏற்றுக் கொள்ளும் மனப்பாங்கு மக்களுக்கு இருந்தது இன்னொரு காரணமாக இருக்கலாம் இது போன்று பல கலைப் பொருட்கள் மலைகள் சார்ந்தே இருப்பதினால் சேலம் அப்படிங்கிற பெயருக்கு எங்கள் ஊர் பொருத்தமானதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்